எக்ஸ்கியூஸ் மீ மேடம் மேம் உங்களோட பெரிய ஃபேன் மேடம் நான் ஆ உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே நான் நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துல இருந்து நான் எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுருக்கேன் மேடம் உங்களோட ஒரு இன்டர்வியூவையும் நான் விட மாட்டேன் எல்லா இன்டர்வியூவையும் நான் பார்த்துடுவேன் மேடம் உங்களோட லைஃப்பு ஹிஸ்ட்ரி எல்லாமே எனக்கு இருக்குது ஆமாம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட உங்களோட வரலாறை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் மேடம் அதனால் நான் எதையுமே விட்டு வைக்க மாட்டேன் அதை ஒரு டைரியாகவும் நான் பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு உங்கள எனக்கு பிடிக்கும் ஆமாம் ஆ நாங்கள் மது மதுரையிலேருந்து நான் வரேன் மேடம் ஆ ஆ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ஆ என்னோடய பெர்சனல் லைஃப் வந்து என்னால் ம் நான் ஒர்க்கிங் விமனாகவும் இருக்கேன் ஆனால் என்னோடய ப என்னோடய வீட்டு இதையும் என்னோடய ஒர்க்கையும் என்னால் கம்ப்பேர் பண்ண முடியல ரொம்ப டிப்ரெசனாயெலாம் ஆகுது ஆனால் உங்களுக்கு வந்து உங்களோட பெர்சனல் லைஃப்பு உங்களோட ஒர்க்கிங் இது இதில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த பிரஸ் மீட்டிங்கு இதெலாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க உங்களோட சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி என்ன மேடம்

டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி மேடம் பண்ணுறீங்க சரிங்க மேடம் நான் உங்களோட பெரிய ஃபேன் ஒரு ஃபோட்டாே ஒரு ஃபோட்டாே எடுத்துக்கலாமா மேடம் ஒரு ஃபோட்டாே எடுத்துக்கலாமா உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு ஓகே மேடம் தேங்க் யூ ரித்திக்கா